ஆ ஹலோ யார் ஆ சொல்லுங்கள் மேம் குட் ஈவினிங் மேம் ஆ டியூஷனில் தான் மேம் பண்ணுறான் ஆ ஓகே மேம் ஏன் மேம் ரொம்ப புவராக இருக்கானோ அப்படியா மேம் மார்க்ஸ் கூட முக்கியம் இல்லை மேம் எப்படியாவது கொஞ்சம் டிசிப்பிளினாக ஏதாவது பண்ணுங்கள் மேம் அவனை அடித்தா கூட பரவாயில்லை மேம்

ஆ ஷூர் மேம் நாங்களும் பார்க்குறோம் மேம் இன்னையிலேருந்து ஓகே மேம் தேங்க் யூ ஓகே மேம் தேங்க் யூ மேம்